பழங்கால புத்தகங்களை பார்த்தீங்கனா சேமிக்கிறப் பழக்கம் வந்து எனக்கு இருக்குது எனக்கு வந்து கடவுள் நம்பிக்கை வந்து ரொம்ப இருக்குது அதனாலே பார்த்தீங்கனா ராமாயணம் மகாபாரதம் இந்த மாதிரி கடவுள் சம்மந்தமான பல இலக்கியங்கள் புத்தகங்களெலாம் நான் ரொம்ப சேமிச்சு வைக்கிறப் பழக்கம்லாம் இருக்குது குறிப்பாக பார்த்தீங்கனா ராமாயணம் மகாபாரதம் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்ச காவியங்கள் இந்த இரண்டு காவியங்களும் அதனாலே நான் ரொம்ப எங்கே பார்த்தாலும் அதை தேடித்தேடி கண்டுப்புடிச்சு சேமிச்சு வைப்பேன் இதை வந்து என் வீட்டுக்கு பக்கத்தில் உள்ள சின்னச்சின்ன படிக்கிறக் குழந்தைகள் இதைப் பற்றி ரொம்ப ஆர்வம் இருக்கிறவங்களுக்கு மட்டும்தான் நான் கொடுப்பேன் கடவுள் நம்பிக்கை இருக்குது இந்த புக்கை வேஸ்ட்டாக்கிட மாட்டேன் கொடுத்தா கண்டிப்பா படிப்பேன் சும்மா வாங்கி ஏனோ தானோனு அவங்க பாட்டுக்கு மூலையில் போட்டிருவேன் அப்படின்றவங்களுக்குலாம் கொடுக்க மாட்டேன் கரெக்டாக எனக்கு தெரியும்லை யாருக்கு கொடுத்தா அவங்களுக்கு பிரயோஜனமா இருக்கும் அப்படின்றவங்களுக்கு மட்டும் நான் கொடுப்பேன் அப்புறோம் பார்த்தீங்கனா உவே சுவாமிநாத ஐயர் இவர் பார்த்தீங்கனா தெரியாத ஆளே இருக்க மாட்டாங்கனு நினைக்கிறேன் இவரை பற்றி எனக்கு ரொம்ப பிடிச்ச பிடிச்ச ஆள் இவர் கூட ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ரெண்டுனு நினைக்கிறேன் ஒரு எப்படி சொல்வது ஒரு தமிழ் அறிஞரும் பதிப்பாளரும்னு சொல்லலாம் இவர் பண்ண இதனால தான் இவரை வந்து தமிழ் தாத்தானே அழைக்கிறாங்க இவர் தான் கிட்டத்தட்ட எப்பிட்ன்னா தமிழை வந்து மீட்டு எடுத்தாருனே சொல்லலாம் ஒரு அழியப் போகிற ஸ்டேஜ்ஜில் இருந்த தமிழை இவர் தான் மீட்டு எடுத்துக் கொண்டு வந்தவர் இவரைப் பற்றி சொன்னால் சொல்லிக்கிட்டே இருக்கலாங்க தமிழுக்குத் தொண்டாற்றியவர் தமிழ் தாத்தா புலமைப்பித்தன் கிட்டத்தட்ட பார்த்தீங்கனா மூவாயிரத்துக்கும் எனக்கு தெரிஞ்சு நினைக்கிறேன் மூவாயிரத்துக்கு மேல் இருக்கும்னு நினைக்கிறேன் மூவாயிரத்துக்கும் மேல் ஏட்டுச் சுவடியில் எழுதி ரொம்பப் பேர் போனவர் இவர் அதனாலே ரொம்ப எனக்கு பிடிச்ச ஒரு ஆள் தமிழ் இலக்கியத்திலயே பார்த்தீங்கனா ஐயர் உவே சுவாமிநாதர் ஐயர்ன்றவரு ரொம்ப எனக்கு பிடிச்சவரு தொண்ணூறுக்கு மேற்பட்ட புத்தகங்களையும் அவர் அச்சிட்டிருக்காருனு நினைக்கிறேன் ஆமாம்